ஆ ஆமாம் நீங்கள் யாரு ஆ சொல்லுங்கள் ஒரு நிமிடம் சார் நான் இந்த ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் உங்களுக்கு உங்களுக்கு தலையில் எதுலையா அடிப்பட்டுருக்கா சார் இல்லை சின்ன வயசில் அந்த மாதிரி அப்படிங்களா சார் சார் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சின இல்லைங்களே சார் ரிப்போர்டில்

சார் நீங்கள் என்ன வேலை சார் பார்க்குறீங்க சரிங்க சார் நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் தான் சார் போட்டு குழப்பிக்கிறீங்க உங்களுக்கு தலை வலி அந்த ரொம்ப பெருசாலாம் இல்லை சார் ரிப்போர்ட்டில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை நீங்கள் வந்து எக்சைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு மனசை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க உங்களோடய சார் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை சார் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப போட்டு கு குழப்பிக்காதீங்க மனசை ஃப்ரீ ஃப்ரீயாக மனசை கொஞ்சம் ப்ரீயாக விடுங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸு தான் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா யோகா பண்ணுங்கள் எக்சைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் மா மாத்திர எழுதி தரேன் அதை சாப்பிடுங்க சரிங்களா